யார் ஜெரின் தம்பிதானே ஆ ஓனர் தான் பேசுகிறேன் ஏன்ப்பா இந்த செடிக்கு ஒழுங்கா தண்ணிலாம் தெளிக்கமாட்டியா நீ ஏன்ப்பா நேற்று கஸ்டமர்லாம் வந்திருக்காங்க செடி வாடி போய்ருக்குன்னு வாங்காமல் போய்ட்டாங்க உனக்கு நான் சம்பளம் கொடுத்து வெச்சுன்னு இருந்தால் நீ என்ன தான் பண்ணுற கடையில் நான் தான் வந்து பாக்கிறேனே ஒன்றுமே இல்லை என்ன பண்ணிணுக்கிற ஃபோன் நோண்டின்னு உக்காந்திருக்குறியா கடையில் வந்து உட்காந்துக்கின்னு பட்டன் ஃபோனில் என்னத்த நோண்டுகிற நீ அப்படி எதுனா உன் ஆள்ட்ட பேசுன்னுக்கிறியா தம்பி ஒழுங்கா வேலையை பாருப்பா இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிட்டு வேறு ஆள்னா போட்டுருவேன் நான் இந்தமாரி கஸ்டமர் வந்து கம்பளைண்ட் பண்ணக்கூடாது இனிமேல்ட்டு சரியா எங்கே ரோஜா செடிலாம் பாக்கிறேன் வாடிப்போய்ருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒழுங்கா கவனிச்சுக்கோ அதுவும் வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிடுச்சி ஆ நான் வந்து கடையில் வந்து பாக்கிறேனேப்பா நீ தான்ப்பா ஒழுங்கா பார்க்கணும் கடையில் நான் பாக்கிறேன் ரோஸ்ஸெல்லாம் வாடி போய்ருக்கு ரோஜா வா அதான் கொஞ்சம் பாருப்பா அப்புறம் எப்படி கஸ்டமர் எப்படி வந்து வாங்குவாங்க ஆ நாளை பின்னே கஸ்டமர் வரணும்னா பூ பூவெல்லாம் நல்லாயிருந்தா தானே வாங்குவாங்க பார்த்து வாயால் சொல்லாதேப்பா செஞ்சுக்காட்டுப்பா ஒழுங்கா ம் ஆ இனிமேல் இனிமேல் ஒழுங்கா வந்து ஒழுங்கா வந்து கவனித்துக்கோ ஆ சரி சரிப்பா